ப பஜனை குழுனு பார்த்திங்கன்னா பஜனை எங்கே ஆரம்பிக்கிதுனால் கோவில் இந்த மகாபாரதம் இதை பற்றி அப்போ என்னென்ன நடக்குமோ வரலாற்றில் மகாபாரதத்தை பற்றி நம்ம சாமி ஸ்வரங்கள் இதை பற்றி என்னென்ன நடக்குமோ அதை பற்றி இப்போ சொல்றதுதான் பஜனை அது வந்து இவுங்க எங்கே கூடுவாங்கனு பார்த்திங்கனா கோவில் அமைதியான இடத்துலதான் அவங்கள்லாம் வந்து கூடுவாங்க இதை வந்து எப்படினு பார்த்திங்கனா மகாபாரதம் மகாபாரதம் கம்பராமாயணம் இதை பேசிக் பண்ணிதான் அவங்க வந்து பாரதமாக ஒரு பஜனையாக ஒரு பஜனைக் குழுவாக இது பண்ணுவாங்க அதேமாதிரி இப்போ இசைக்கருவினு பார்த்திங்கனா தவில் இருக்குது மத்தளம் இருக்குது பறை இருக்குது தவில் இசை பார்த்திங்கனா திருமண நிகழ்ச்சி இதுமாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க பறை இசை பார்த்திங்கனா அது அதுவும் திருமண நிகழ்ச்சிக்கு தான் அதை பண்டைய கால கருவியாக வந்து பறை இசை வந்து தோன்றுகிறது தவில் இசை பார்த்திங்கனா இந்த பஜனை பஜனைக்கு மத்தளம் பார்த்திங்கனா அதுவும் பஜனைக்குதான் அதை ஒவ்வொரு பல்லவி மற்றும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப இசைக் கருவி வந்து இசைக்கும் அதுமாதிரி அவங்க எங்கே அதிகம் கூடுவாங்கனு பார்த்திங்கனா வச்சுங்களேன் இப்போ அழகான கோவில் ஏனால் அங்கே போனால் மட்டும்தான் அந்த அமைதி கிடைக்கும் அதனால்தான் அவங்க வந்து அந்தக் கருவியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அமைதியான இடத்த நோக்கி போறாங்க அது எப்படினு கேட்டிங்கனா ஏன் போறாங்கனு பார்த்திங்கனா வச்சுகுங்களேன் மற்ற இடத்தில் எல்லாம் கிரௌடாக இருக்கும் ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த சிந்திக்குற மைண்ட் இருக்காது அதனால்தான் அவுங்க கோவில் இல்லை அமைதியான இடத்தை நோக்கி வந்து போயிருக்காங்க